டிவி சோனி ப்ராடக்ட் வாங்கினேன் அந்த ப்ராடக்ட் டிவி நல்லா இருந்தது தெளிவாக படங்கள் தெரிந்தது இன்று வரை அந்த சோனி டிவி நல்ல விதமாக எந்த வித குறைபாடும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது